இங்கே உள்ள மீனவர் சாதிகளை நாங்கள் ஒரு தனியாக சாதியாக பார்க்குறதில்ல எங்கள் இதில் சேர்ந்த மாதிரிதான் அவங்களை நாங்கள் பார்க்குறோம் மீனவர் குழுக்களெலாம் இருக்குது அவங்களெலாம் ஒன் நாங்கெலாம் ஒன்றாதான் வாழ்ந்துகிட்டுருக்கோம் அதில் வந்து மீனவர்களோட திருவிழா வைப்பாங்க நாங்களும் கலந்துக்குவோம் அந்த திருவிழா வந்து மீன் அவ்வா அப்படினு ஒரு திருவிழா இருக்குது அந்த பண்டிகையில் வந்து நாங்கள் எல்லாேருமே கலந்துக்குவோம் அவங்க நிறைய மீன் பிடிச்சுட்டு வந்து யார் அதிகமாக மீன் பிடிச்சுட்டு வராங்களோ அதை வச்சு அதை எல்லாம் நமக்கு கொடுத்துருவாங்க அது நல்லா ஜாலியாக இருக்கும் அந்த திருவிழாவும்கூட